விழுப்புரம் மாவட்டத்தில் முக்கியமாக கொண்டாடப்பட கலாச்சார விழாக்கள் என்னான்னு பார்த்திங்கன்னா பொங்கல் அப்பறம் தீபாளி நார்மலாகவே கிறிஸ்துமஸ் அண்ட்டு ரம்ஜான் பக்ரீத் முஸ்லீம் சைடு போனிங்கன்னா இது தான் மெயினாக பண்ணுறது அது வந்து நார்மலாகவே நம்ம கொண்டாடுறது மெயினாக பார்த்திங்கன்னா நம்ப சைடு வந்து விழுப்புரத்தில் லட்ச தீபம் சொல்லிவிட்டு மெயினாக பண்ணுவாங்க அது வந்து கால காலமாக பண்ணிகிட்டு வரது ஆஞ்சிநேயருக்கு பண்ணுறது அது பண்ணிகிட்டு வருவாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து எல்லா ஊர்லையுமே பண்ணுவாங்க பட் ஆனால் விழுப்புரத்திலையுமே ஒரு சில இதெலாம் நல்லா பண்ணுறதுனால பொங்கல் தை திங்கள் அது பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்டு வந்து ஹோலி ஹோலி எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற பழைய வீனாக போன பொருள் இதெல்லாமே நம்ப வேஸ்ட்டில் போடுவோம் பட் ஆனால் ஹோலி அன்றைக்கு பார்த்திங்கன்னா அதலாமே நம்ப எரிச்சுடுவோம் அதை எரிச்சிவிட்டு ஃப்ரெஷாக ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிற பழசயெல்லாம் போயிட்டு நியூ திங்ஸ்சு நல்ல விஷயம் அதெலாம் எடுத்துன்னு வந்துக்குனு தான் இந்த ஹோலி பண்ணுவாங்க நெஸ்ட்டு டே வந்து பொங்கல் பொங்கல் வந்து தமிழர்கள்ளை வந்து மென்மேலும் எடுத்துகிட்டு போகறத்துக்காக பண்ணுறது அப்போல இந்த ஜல்லிக்கட்டு மாட்டு பொங்கல் நெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மாட்டு பொங்கல் மாட்டு பொங்கல் வந்து விவசாயத்துக்கு ரொம்பவே யூஸ் ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்மளோட தமிழ் நாட்டுல பார்த்திங்கன்னா அரிசி தான் நம்ப மோஸ்ட்லி எங்கே போனாலும் ரைஸ் தான் நம்ம ரொம்ப சாப்பிடுவோம் என்ன தான் ஹோட்டல் ஃபுட்டு எது நம்ம சாப்பிடாலுமே எல்லாத்துக்குமே ரைஸ் தான் மெயின் திங்காக இருக்கும் அது எதுலேந்து வருதுன்னா விவசாயத்தில் இருந்து தான் நமக்கு வருது நெக்ஸ்ட்டு விஷயம் விவசாயத்துக்கு எது முக்கியமானது பார்த்திங்கன்னா மாடு தான் மாடு இருந்தான் நம்ம அந்த எல்லாம் வயல் எல்லாமே இது பண்ணுறது நெஸ்ட்டு மாட்டுனால அந்த பால் கறக்கிற விஷயம் பால் வேணும் நம்மக்கு டீ காபி போடுன்னாலுமே நம்மளுக்கு பால் அது வந்து மாடுலேந்து தான் நம்மளுக்குமே வருது ஸோ அதனால இந்த மாட்டு பொங்கலை வந்து மெயின் இதுவாகவே பண்ணுவாங்க இப்போ இதோட பிரதிபலிப்புன்னு பார்த்திங்கன்னா இப்போ விவசாயம் பண்ணுறதுனால நமக்கு அரிசி வருது சாப்பாடு சாப்பிடுறோம் இப்போ மாடு இருக்கிறதுனால அது பால் கறக்குது அது அந்த பால் அதெலாமே நாங்கள் குடிக்கிறோம் இதோட பிரதிலிப்புன்னு பார்த்தா இந்த விஷயம் தான் நமக்கு வருது